அரியலூர் மாவட்டத்தின் முக்கியமான விவசாயப் பொருட்கள் எங்கு பார்த்தால் நெல் கரும்பு மக்காச்சோளம் அரியலூர் மாவட்டத்தில் நீர்வசதிகள் உள்ள கிராமங்களில் இது போன்ற பயிர்கள் அதிகமாக பயிர் செய்யப்படுகிறது இதுவும் இதை விட இதுவும் இதை இதற்கு மேலும் காய்கறிகள் பழங்கள் போன்றவை பயிர் செய்யப்படுகிறது அரியலூர் மாவட்டத்தில் மூன்று தொகுதிகள் உள்ளது என்றால் இரண்டு தொகுதிகளில் நீர்வசதி உள்ளது காரணம் இதற்கு அருகிலேயே கொள்ளிடம் ஆறு என்று சொல்லக்கூடிய ஆறு பாய்கிறது பிறகு மருதையாறு என்ற சொல்லக்கூடிய ஒரு ஆறும் பாய்கின்றது இது போன்ற ஆறுகள் பாய்வதால் அந்த ஆ அந்த ஆற்றங்கரை ஓரங்களில் கிராமங்களில் நீர்வசதி நிலத்தடி நீர்வசதி அதிகமாக உள்ளதால் நெல் கரும்பு காய்கறிகள் போன்ற பயிர்கள் ப பயிரிடப்படுகின்றன ஒரு தொகுதியில் செந்துறைக்கு அருகில் உள்ள தொகுதியில் கொஞ்சம் வறட்சி நிலவுவதால் அந்த தொகுதியில் அதிகமாக முந்திரிகளும் பலாப்பழங்களும் மாம்பழங்களும் விளைகின்றன தண்ணீர் வசதி குறைவு என்பதனால் முந்தரி நன்றாக விளைகின்றது அரியலூர் மாவட்டத்தில் அதிகமான முந்திரி விளைச்சல் செந்துறை தொகுதிகளில் விளைகிறது மாம்பழம் பலாப்பழமும் அதிகமாக விளைகின்றது கால்நடைகளுக்கு தேவையான சோளம் கம்பு போன்ற தினை தானியங்களும் விளைகின்றன